இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஃபஸ்ட்டு வந்து ஜிஹெச் மட்டும் தான் இருந்துச்சு இப்போதுலாம் நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்புறம் நிறைய நிறைய புது புது ஹாஸ்பிட்டல்ஸு நிறைய மெடிக்கல்ஸு அப்படினு சொல்லி நிறைய வந்து இப்போ முன்னே இருந்ததை விட ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஃபஸ்ட்டு ஜிஹெச் போனால் தான் ஹாஸ்பிட்டலு இருந்துச்சு இப்போ ஜிஹெச் மட்டும் இல்லை நிறையா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய மெடிக்கல்ஸு மெடிக்கல்லேயுமே இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் வச்சு பாக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்ததனால இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் நல்லாவே நல்லா ஒரு முன்னேற்றம் இருக்குனு வச்சுக்கோங்களேன் அதனால அது எந்த படியான எந்த பிரச்சனையும் இல்லை மெடிக்கலை பற்றி இப்போது ஹாஸ்பிட்டல் போகணுனா எந்த ரொம்ப தூரம் போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஸ்கேன் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணுங்கிற இதெல்லாம் இருந்துச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டலு அதில் ஹாஸ்பிட்டல்லேயுமே எல்லாம் அதில் கொண்டு வந்துட்டாங்க அதுமாதிரி அந்த கர்ப்பிணி பெண்களும் பாக்கிறத்துக்கு அதுக்கு ஜிஹெச்சில் போய் பாக்கிறது அப்படின்ட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயும் அதையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க ஆனாலும் அதை இப்போ ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் பாத்தோனா இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ எல்லாத்தை விடவும் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம் இப்போ அதேமாதிரி இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கனா கொரோனா டைமில் வந்து நம்ம வீட்லேயும் வந்து அடுத்து வெளியே எங்கேயும் போக்கூடாது வரக்கூடாது அப்டிங்கிற ஒரு இது வச்சுருந்தாங்க அதனால ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னாலுமே உடனே வீட்லேயே வந்து பாக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க முக்கியமாக இந்த ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் போட்டு அரிபரியாக எங்கே போறதாக இருந்தாலும் வர்றதாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலே போனாலும் வந்தாலும் ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் போக சொன்னாங்க வர சொன்னாங்க அதனால அந்த அந்த இதில் பார்த்திங்கனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாம் சேஃப்டியாக தான் வச்சு பாத்துக்கிட்டாங்க அதே ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னாலும் உடனே அடுத்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் மிஞ்சி போனால் வந்த உடனே பார்த்து இதுமாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அவங்களே செக் பண்ணி இருக்கா இல்லையானு இல்லை அப்படினாக்கா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இல்லை அப்படினா பத்து நாள் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நல்லா ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேல் தான் மறுபடியும் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அது மறுபடியும் கொரோனா வரக்கூடாதுங்கிறத்துக்கு ஒசரம் எல்லா ஊர்லேயும் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க அப்புறம் கொரோனா வரக்கூடாதுனு சொல்லி ஒரு சேஃப்டி இன்ஜெக்ஷன்னு சொல்லி அது போடுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஊரில் இருக்க எல்லோருக்குமே பதினெட்டு வயது மேலே இருக்கிறவங்க எல்லோருக்குமே ஊசி போட்டாங்க ஊசி எல்லோருமே போட்டுக்கிட்டோம் அதனால யாருக்கும் எந்த ஒரு கொரோனா பிரச்சனையும் எதுவும் வரல இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்துவிட்டு போனதை விட செகண்ட் செகண்ட் டைம் கொரோனா வர்றப்போலா யாருக்கும் எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல அதுக்கு உண்டான நடவடிக்கை முன்னாடியே முன்னெச்சரிக்கையாகவே பண்ணி வச்சுக்கிட்டோம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கனாக்கா நாங்கள் இங்கே இருந்து ஜிஹெச்சுனாக்கா ஹாஸ்பிட்டலுனாக்கா ஒன்று வெப்படை போகணும் இல்லைனா எழந்தகொட்டை போகணும் அந்த எழந்தகொட்டை போகிறதுனால எழந்தகொட்டைக்கு இங்கே இருந்து பஸ் வசதி அதிகமாக இல்லை நடந்து தான் போகணும் இல்லைனா பைக் வண்டி வச்சுருந்தா வண்டியில் போவோம் இல்லைனா பைக்கு நடந்து தான் போகணும் நடந்து போகிறதுனால ஆனாலும் இப்போ என்ன ஆச்சுனாக்கா இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் மாதிரி கவர்மெண்ட்லேயே இருந்து வச்சுக் கொடுத்து ஒரு நர்ஸ் வந்து பாத்துக்கிறாங்க அவங்களே பாத்துக்கிறாங்க ஏதோ உடம்பு சரி இல்லையா காய்ச்சலா சளி தலைவலி எதுனாலும் போனாக்கா ஊசி போட்டு விட்ருவாங்க மாத்திரையும் கொடுத்துருவாங்க அவங்களே அதில் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது ஏதும் கிடையாது நல்லா வச்சு பாத்துக்கிறாங்க ஜிஹெச்சில் இருந்து கரெக்டாகவும் அதேமாதிரி ஒரு பிரச்சனைனு சொல்லி போய் ஜிஹெச்சில் போய் செக்கப் பண்ணிவிட்டு வந்தோம்னா அடுத்த அடுத்த வாரத்துலேயே பார்த்திங்கனா அங்கே இருந்து ஜிஹெச்சில் இருந்து ஆள் அனுப்பி விட்டு அதாவது வீட்டுக்கே வந்து வந்து செக் பண்ணி ப்ரெஷ்ஷரு இதெல்லாம் செக் பண்ணி போகிற பார்த்துட்டு போகிற அளவுக்கு அவங்களே அனுப்பி வச்சு எல்லாம் செக் பண்ணிடுறாங்க அதேமாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படினாக்கா இந்த அன்னைக்கு வந்து பாருங்கள் இந்த அன்னைக்கு வாங்க அப்படினு சொல்லி அவங்களும் இதுவும் கொடுத்துட்டு போய்டுறாங்க அதனால இந்த இந்த இப்போதைய இந்த மருத்துவம் இதெல்லாம் பார்த்திங்கனா ஜிஹெச் எதாக இருந்தாலும் எல்லா இதுலேயுமே சரி எல்லாம் நல்ல நல்லபடியாக தான் செஞ்சுட்டு வர்றாங்க நல்ல சிறப்பாக தான் செய்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கு